மனநோய் பிரச்சனைகள் பற்றி நல்லா தெரியும் ஏன்னா வந்து நான் ஒரு மருத்துவருன்றதினால நிறைய மனநல பிரச்சனைகள் இருக்கு அதுவும் இந்த காலத்தில் நிறைய பேருக்கு டிப்ரெஷன் ஆன்சைட்டி அப்புறம் நிறையா மனநல பிராப்ளங்கள் மென்ட்டல் இஸ்யூஸு இருக்குது அது இந்த இஸ்யூஸெல்லாம் இப்போ ஹெல்த் இஸ்யூஸ் இந்த மென்ட்டல் இஸ்யூஸ்லாம் தீர்க்கிறதுக்கு எங்கள் ஊர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு டிப்பார்ட்மெண்ட் இருக்குது அப்படி இல்லைன்னா மெட்ராஸில் கீழ்பாக்கம்ன்ற ஒரு இடத்துல இதுக்கு இந்த மாதிரி மன அழுத்தம் அது மாதிரி நிறையா பிராப்ளங்களுக்கெல்லாம் அங்கே டிரீட்மெண்ட் தராங்க அப்புறம் இந்த எங்கள் ஊர் வந்து பார்டர் பக்கத்தில் இருக்கிறதுனால கர்நாடகா பார்டரில் பெங்களூர்ல டிமான்ஸுன்ற ஒரு இதில் அங்கேயும் டிரீட்மெண்ட்டெல்லாம் வழங்குறாங்க அதை வந்து சீரியஸாக எடுத்துக்கணும் இந்த மென்ட்டல் டிப்ரெஷன் இந்த இஸ்யூஸெல்லாம் ஏன்னா வந்து அதனால் வந்து சூசைடல் தாட்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸு நிம்மதி இருக்காது ஒழுங்காக அதனால் நம்ம வந்து இந்த இஸ்யூஸ் எல்லாத்தையும் சீரியஸாக எடுத்துக்கணும்